ஆ மேம் இது நீங்கள் அரிசி கடை வச்சிருக்கிங்க தானே ம் நாங்கள் வண்ட்டு ஒரு ஹோட்டல் வச்சிருக்கோம் ஆ எங்களுக்கு வண்ட்டு அரிசி தேவைப்படுது ம் என்னென்ன இருக்கு ம் ம்ம் ம் ஓகே மேம் எங்களுக்கு வண்ட்டு ரெகுலராக வேணும் ம் ஹோட்டல் வச்சிருக்கோம் ஆ அதில் நிறையா பேர் கஸ்டமர் வருவாங்க அதுலாம் அவங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கனும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கனும் ம்ம் ஓகே மேம் ம்ம் ம்ம்

ம் ஓகே ம் ஓகே ப்ரைஸ் எவ்வளோ இருந்தாலும் பரவால்லை டேஸ்ட்டாகவும் இருக்கனும் ஹெல்த்தியாகவும் இருக்கனும் ம் சரி ஓகே உ நல்லாருந்துச்சுனா நான் ரெகுலராக வண்ட்டு வாங்குவோங்க ஏன்னா டெய்லி வண்ட்டு நிறையா பேர் வந்து வாய்ங்க்குவாங்க ம் நிறைய பேர் கஸ்ட்டமர்லாம் வந்து சாப்பிடுவாங்க அதற்கு தான் நல்லாருந்துச்சுனா ஓகே ம் சரி ஓகே ம்ம் ம் சரி ஓகே

ம் சரி ஓகே ம் ம்ம்ம்

ஆ சரி ஓகே நான் ஒன் டைம் வாங்கி பார்த்துட்டு நான் இது பண்ணுறேன் எனக்கு ஆ சொல்லுங்கள் ம் நான் மறுபடியும் கால் ம் ஆ எனக்கு ப்ரௌன் அரிசி ப்ரௌன் ரைஸ்ஸும் ஜாஸ்மின் கொடுங்க இப்போ அதை நான் பாத்துட்டு ட்ரை பண்ணிட்டு அப்புறமா வேணா இது வாய்ங்க்கலாம் ஆ சரி ஓகே ஆ சரி ஓகே ம் ஓகே ஆ சரி ஓகே நானே ம் சரி ஓகே மேம் தேங்க்ஸ் ம் ம்